அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா சொல்லுங்கள் நீங்கள் இந்த எண்ணெய் மில் ஓனர் தானங்கண்ணா பேசுகிறீங்க நான் இந்த மீனவ கிராமத்தில் இருந்து பேசுகிறேங்க அக்கரைப்பேட்டைலருந்து நான் ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கேனுங்க எண்ணெய் வாங்கி எல்லா போட்டுக்கும் நான் அக்கரைப்பேட்டையிலிருந்து பேசுறங்கண்ணா ஆ ஆ இந்த போட்டுக்கெல்லாம் எண்ணெய் வாங்குவோம் உங்கள்கிட்ட என்னென்ன எண்ணெயெல்லாம் இருக்குது குடும்பத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கடைக்கு போடுற மாதிரி என்னென்ன எண்ணெய் வச்சுருக்கிறீங்க அதை சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ அதிகம் நான் அப்பப்போ கடைக்கும் போடுவோம் எங்கள் போட்டுக்கும் பயன்படுத்துவோம் கப்பலுக்கும் பயன்படுத்துவோம் பக்கத்து பக்கத்து கடைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் நான் மொத்தமாக சின்னக்கடை வச்சுருக்கேன் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அவர்களுக்கு நாங்கள் கொடுக்குற மாதிரி ஹோல் சேல் ரேட்டில் கொஞ்சம் என்ன இருக்கோ அந்த எண்ணெயோடய லிஸ்ட்டை அனுப்புங்களேன் நம்ப போ போட்டுக்கு பயன்படுத்த தான் ஏற்கனவே உங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊரெல்லாம் நல்லா அவர்க்கிட்ட போனிங்கன்னால் நல்லா ரீட்டைல்கள்லாம் நல்லா பண்ணிக் கொடுப்பாரு அவர்கிட்ட அவருக்கிட்ட போய் எல்லாம் செஞ்சு வாங்கிக் கொடுங்கண்ண திரும்ப எப்படி நாங்கள் போட்டுக்கு போகிறோமா படகுக்கு போகிறோமா அன்றைக்கு படகில் விலுவுறத்த போட்டு அந்த மீன் படகு இருக்குது பாருங்களேன் அந்த படகு வந்து ஒரு நாளைக்கு கூடயும் விடும் குறச்சும் விடும் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம எல்லோருக்கும் எண்ணெய் சப்ளை பண்ணணும் சில நாளைக்கு குறச்சு குறச்சு விட்றப்ப அவங்கள்கிட்டக்க வருமானம் இருக்காதுங்கில்லையா அதனால் அவங்கள்கிட்ட நான் கொஞ்சம் கடனும் வைச்சுக்குவோம் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஹோல் சேல் ரேட்டில் போட்டுக் கொடுங்க உங்கள்கிட்ட வாடிக்கையாக நாங்கள் எடுத்துக்கிறோம் ம் ஆ ரைட்டுங்கைய்யா உங்கள் கம்பனி உங்கள் அந்த கம்பெனி பேர்லையே எனக்கு பில்லு போட்டுக் கொடுத்துருங்க நான் அந்த பில்லையும் கொடுக்குறேன் என் கடை பில்லையும் கொடுத்துக்குறேன் ஆனால் நான் ஹோல் சேல் அதுலேருந்து எனக்கு ஒரு பத்து பர்சண்ட் எதுவும் கிடைச்சா தானய்யா எனக்கும் ஏன் பெண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எதுவும் நல்லது கெட்டது செய்யுறதுக்கு நல்லா இருக்கும் ஆ ரைட்டுங்கைய்யா ஆ ரைட் அண்ணா ஆ ரைட்டுண்ணா சொல்லுங்கண்ணா ரைட்டுங்கண்ணா நாங்கள் வந்து இந்த இது நீ உங்கள் வண்டியிலயே அனுப்பி வைப்பீங்களா இல்லை எங்கள் வண்டியை நாங்கள் எங்கள் கடைக்கு நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னாக்கூட நான் ரீட்டைல் பண்ணும் போது என் வண்டிலையே கொண்டு கொடுப்பேன் நீங்கள் உங்கள் வண்டிலிருந்து கொண்டாந்து சரக்கு இறக்கலாமா இல்லைங்கண்ண நான் ஒரு நூறு கடைக்கு போடுவேன் ஒரு ஐந்நூறு போட்டுவிட்டு கொஞ்சம் சப்ளே பண்ணுவேண்ணா நீங்கள் லேசாக இருக்குதுன்னு நினைச்சிக்காதிங்க நானும் முடிஞ்சது உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ஒரு ஐம்பது லட்சம் எழுவது லட்சரூவாய்க்கு சரக்கு எடுப்பேன் தானே ம் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து செய்யுங்கண்ணா

ம் அது போதுமுண்ணா ஒரு நூறு லிட்ரு இருக்குதுன்னா அதில் எனக்கு ஒரு மூவாயரருவா கிடைக்குதுல அ அண்ணா எல்லாமே ப்ராண்டடாக பார்த்துக் கொடுங்கண்ணா ரைட் அண்ணா நம்ம நாணயத்தை சம்பாதித்தோம்னா எப்போ வேணாலும் காசு தன்னால் வருமுண்ணா அதுக்கு தான் நான் வாடிக்கையாளர்க்கெல்லாம் ஓரளவு முடிஞ்சது ப்ராண்டடாக பார்த்து வாங்கிக் கொடுக்குறது நம்ப அப்படியே வாடிக்கையாக வைச்சுருக்கோண்ணா ம் ம் சொல்லுங்கண்ணா ரைட்டுங்கண்ணா ரைட்டுங்கண்ணா ஆமாண்ணா ரைட்டுங்கண்ணா ரைட்டுங்கண்ணா ம் ரைட்டுங்கண்ணா ம் நீங்கள் நான் கடைக்கு போடுறது நான் வீட்டுக்கு போடுறதெல்லாம் பார்த்து நல்ல எண்ணெயாக கொடுங்க போட்டுக்கு கப்பலுக்கு பயன்படுத்துறதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஆயிலு அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிலோ மீட்டர் கொடுக்குற மாதிரி ஏனால் அவர்களுக்கு ஒரு காலத்தில் இந்த நெத்திலி மீன் கோலா மீன் இது மாரி சின்ன மீனுகளும் கிடைக்கும் சீசனுக்கு தகுந்தாற்புல பெரிய மீனும் கிடைக்கும் இதே பெரிய மீன் கிடைக்கும் போது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அவர்களுக்கு ஏதாச்சும் வருமானம் கிடைக்கும் இப்போ சின்ன மீன் கிடைக்கும் போது இந்த ஊரில் தானே விற்க முடியும் அதுக்கு தகுந்தாற்புல கொஞ்சம் பார்த்து நல்லா செய்யுங்க நாங்கள் வாடிக்கையாக உங்கள்கிட்டையே நான் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் உங்களுக்கு உங்கள் கம்பெனிக்கு நிறைய பயன் கிடைக்கிற மாதிரி செஞ்சுத் தாரேங்கண்ணா சரிங்கண்ணா ரைட்டுங்கண்ணா ம் ரைட்டுங்கண்ணா ஆ ரைட்டுங்க ஆமாம் இன்ஜினில் வந்து நிற்கணுமுல்லண்ண ஆ அதுதான் கேட்குறாங்க ஆ நீங்கள் ப்ராண்டடாக கொடுத்திங்கன்னா ப்ராண்டடாக குடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இப்போ இப்போ எல்லாமே ப்ராண்டடாக தான் எதிர்பார்க்குறாங்க ஆ பார்த்து நல்லா செய்யுங்க வாடிக்கையாக உங்கள்கிட்டே எடுத்துக்கிறோம் நீங்கள் சரக்கு கூட அனுப்பும்போது உங்கள் லாரிலையே எனக்கு அனுப்பி வையுங்க கொஞ்சமாக இருக்கும்போது என் வண்டியை லோடு ஆட்டோ இருக்குதுல்ல அதை அனுப்பி வைக்கிறேண்ணா அந்த எனக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் எங்கள் கிராமத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐந்நூறு வீடுங்கள் இருக்குதுண்ண அதில் ஒரு எழுநூறு எண்ணூறு போட்டு இருக்குது முப்பது நாற்பது கப்பல் வச்சுருக்காங்கண்ண அவங்க எல்லோருமே என்க்கிட்ட எடுத்துகிட்ருக்க மாதிரி தான் வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் நல்லா சரக்கு போட்டிங்கன்னால் ப்ராண்டடாக போட்டிங்கன்னால் இன்னும் கூட வந்து உங்களுக்கு இன்னும் நான் உங்களுக்கும் நான் ஏதாவது கிடைக்கும் எனக்கும் ஏதாவது கிடைக்குமுலண்ண அதை உங்களுக்கு இப்போ ச இது ரொம்ப நல்லதுண்ணே நான் அதுதாண்ணே நான் எதிர்பார்த்தேன் நான் சின்ன கடையாக வாடகைக்கு பிடிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் ப்ராண்டட் ஓப்பன் பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வாடிக்கையாளரும் நிறைய தேடி வருவாங்க இப்போ என்னெண்ண விளம்பரம் தானே உலகமாக இருக்குது விளம்பரத்த பார்த்து தான மக்களெலாம் வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் நல்லா கவர்ச்சியாக வச்சு கொடுத்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவேண்ணா விளம்பரத்தை

ரைட்டுங்க ரைட்டுங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா அண்ணா நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் செஞ்சுத் தாங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ம் சரி நன்றிங்கண்ணா